இப்போது வந்து சம்மர் சீசன்னு சொன்னால் சம்மர் சீசனில் வந்து செடி கொடி வந்து வளர்வது ரொம்ப கஷ்டம் வளர்வது ரொம்ப கஷ்டம் அதுக்கு வந்து தண்ணி நிறைய ஊற்றணும் ஃபர்ஸ்ட் வந்து சம்மர் சீசனில் செடி நிறைய வைக்கணும் ஏன்னால் வந்து சம்மர் சீசன்னாலே நமக்கு வந்து காற்று பற்றாது ஸோ வந்து செடி கொடியில் வந்து நிறைய மரத்தைலாம் நிறைய வளர்க்கணும் ஏன்னால் அப்போ தான் மரம் நல்லா நிறையா வளர்ந்து அது வந்து நமக்கு காற்று தரும் சம்மர் சீசனில் ஹீட் ஓவராக இருக்கும் ஸோ காற்று பற்றாது அதனால் செடியை வந்து நிறையா நட்டு அதுவும் மோஸ்ட்லி செடி வைக்காமல் இந்தமாதிரி மரமாக வச்சு அதை வந்து பரா பராமரிக்கணும் நிறைய தண்ணி ஊற்றணும் சம்மர் சீசனில் வறண்ட பாலைவனம் மாதிரி தான் மோஸ்ட்லி இருக்கும் சுடும் ஸோ ஒரு செடி வைக்குறோம்னால் அதுக்கு காலையிலுயும் மாலையிலுயும் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அதுக்கு தேவையான உரம் அந்தமாதிரி நிறையா போடணும் அப்போதா அந்த செடி வந்து சீக்கிரமாக சர சரனு வளரும் ஸோ அதை மாதிரி அதை மெயின்டெயின் பண்ணனும் அதுமாதிரி சம்மர் சீசனில் அப்போது வந்து இப்போ ரெய்னி சீசன்னு சொன்னால் மழை வந்து ஓவராக பெய்யும் மரம் செடி விழுறதுக்கு கூட வாய்ப்பிருக்கும் அப்போது வந்து எந்த செடியும் வைக்க முடியாது ஏன்னால் சில செடி வச்சால் வந்து மழையில் கிளம்பும் அப்படினு சொல்வாங்க ஆனால் இப்போது ம மரத்தில் மரத்தில் வந்து இலை தழைலாம் நிறைய இருந்து மரம் பெருசாக இருந்துச்சுனு சொன்னால் ஏதாவது புயல் காற்று அடித்துச்சுனு சொன்னால் மரம் சாய்கிறதுக்கு கூட வாய்ப்பிருக்குது மரம் சாஞ்சால் அது வந்து நமக்கு ரொம்ப தொல்லை தான் லைனில் விழுவும் ரோட்டில் விழுவும் அப்போது வந்து ட்ராஃபிக் ஆகும் ரோட்டில் விழுந்தா அதை பராம அதை வந்து சீர் பண்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் ஸோ அந்தமாதிரி அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ரெய்னி சீசன்னு சொன்னால் அப்போது வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் செடி கொடி வந்து செடி மரத்தெல்லாம் கொஞ்சம் வெட்டி விடணும் ஏன்னால் அப்போ தான் சாயாமல் இருக்கும் எந்த ஒரு டிஸ்டபென்ஸ்சும் இல்லாமல் இருக்கும் செடி செடி செடி வைக்கலாம் இந்தமாதிரி தக்காளி செடி கத்திரிக்கா செடி அந்தமாதிரி வச்சால் அது வந்து நமக்கு எந்த டிஸ்டபென்ஸ்சும் இருக்காது ரெய்னி சீசனில் அது வந்து நமக்கு ஃப்ரூட்சு வெஜிடபிள்சு அந்தமாதிரி தான் தரும் அது என்ன மரமாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை இது ரெய்னி சீசனில் மரந்தான் கொஞ்சம் டார்ச்செராக இந்த ரோடு நம்மளே பார்த்துருப்போம் புயல் காற்று மழைலாம் அடிச்சிச்சுனால் அங்கங்கே மரம் சாய்ஞ்சிருச்சு அப்படினு தான் சொல்லுவாங்க அதனால வந்து போக்குவரத்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பஸ் இந்த பக்கம் போகாது அப்படி தான் போகும் லைன் கரண்ட்டு இருக்காது மோஸ்ட்லி கரண்ட் லைன் கட் ஆகும் அந்த தெருவில் ஒரு நாலஞ்சு நாள் கரண்ட் இருக்காது அந்தமாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும் ரெய்னி சீசன் ஸோ மோஸ்ட்லி மரம் ரெய்னி சீசனில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வெட்டி விட்டுறணும் அப்புறம் சொல்லப்போனால் மோஸ்ட்லி செடி கொடி வளர்க்குறது நல்லது தான் ஏன்னால் அது தான் வந்து நம்மளுக்கு வந்து காற்று எல்லாத்துலேயும் நல்லா தரும் அது தான் பூமியையும் பாதுகாக்கும் ஸோ வந்து செடி கொடி வளர்க்குறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்புறம் சொல்லப்போனால் இது ஸ்ப்ரிங் சீசனில் வந்து மரத்தில் இருக்கிற இலையெலாம் கொட்டிடும் அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் அதை வந்து பராமரித்து வைக்கணும் தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றணும் அப்போ தான் வந்து இலைலாம் சீக்கிரமாக வளரும் இப்போது ஒரு செடி வளருதுனால் அது பக்கத்தில் எந்த டிஸ்டபென்ஸ்சும் இல்லாத மாதிரி அமைக்கணும் பக்கத்தில் எந்த செடி கொடி இடிக்கக் கூடாது அந்தமாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்குத் தகுந்த அதுக்குத் தகுந்த உரத்தை போட்டுட்டு அந்தமாதிரி தான் வளர்க்கணும் ஸோ வந்து இது நம்ம நாட்டில் செடி கொடி வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மரம் வெட்டணும் ஒரு மரத்தையே அழித்தோம்னு சொன்னால் அந்த இடத்தில் இன்னொரு மரத்தை வளர்க்கணும் இதை வந்து பின்பற்றணும் எல்லாரும் நம்ம தமிழ்நாடு அரசே அதை தான் சொல்லியிருக்கு ஒரு மரத்தை வெட்டினா இன்னோரு மரத்தை வைங்க அப்படினு சொல்லியிருக்கு மோஸ்ட்லி வந்து நம்ம செடி கொடியை வந்து அழிக்க வேணாம் மரத்தை வந்து ரெய்னி சீசனில் கழித்து விட்டால் மட்டும் போதும் ஏன்னால் அது வந்து திருப்பி ஸ்ப்ரிங் சீசன் வரும் அப்போது வந்து நம்ம அது வந்து துளுரடித்துக்கும் சம்மர் சீசனில் செடியை வளர்க்க செடியை மரத்தை மரமாக ஆக்குறோம் திருப்பி அகைன் ரெய்னி சீசனில் வந்து அதை வெட்டி விடுறோம் ஸ்ப்ரிங் சீசனில் அகைன் அதே துளிரடித்துக்கும் ஸோ அந்தமாதிரி ஃபாலோ பண்ணால் நா நல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன் நான்